ஆண்ட்ராய்டு போனுக்கும் ஐபோனுக்கும் உள்ள வித்யாசம் ஆண்ட்ராய்டு போனில் வந்து நீங்கள் எந்த ஆப்பை வேணாலும் எந்த டைமில் வேணாலும் எந்த நிமிசத்தில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது வந்து அது ப்ரீமியம் காட்டினா கூட நீங்கள் வந்து அதை ஹேக் வெர்சன் யூஸ் பண்ணலாம் ஆண்ட்ராய்டு போனில் அதே ஐபோனில் பார்த்தீங்கனா அப்படி கிடையாது ஐபோனில் வந்து உங்களால் உங்களுக்கு பிடிச்ச ஆப் அந்த மாதிரிலாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது அதுவாக என்ன ஆப் கொடுக்குதோ எ ஐ ஸ்டோரில் அதை மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஈவென் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து உங்களால் வந்து டயல் பேடில் போய் உங்கள் ஃப்ரெண்ட்டோட நம்பரை டைப் பண்ணீங்கனா அது சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கனா உடனே வரும் ஆனால் ஐபோனில் அந்த இது கிடையாது அந்த ஃபெசிலிட்டியே கிடையாது நீங்கள் எவ்வளோனா ஃபுல் நம்பரை டைப் பண்ணிணா டைப் பண்ணுணீங்க டைப் பண்ணி தான் கால் பண்ண முடியும் அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னனு கேட்டிங்கனா ஆண்ட்ராய்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த பாட்டாக இருந்தாலும் உடனே நீங்கள் ரிங்டோன்னா வச்சுக்கலாம் பட் ஐபோனில் அப்படி வைக்க முடியாது செலக்ட்டிவ் சாங்ஸ் மட்டும் தான் இன்னொன்னு கேட்டிங்கனா ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் எந்த டிவைஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் அதாவது தேர்ட் பார்ட்டி டிவைஸ் எது வேணும்னாலும் கனெக்ட் பண்ணலாம் தேர்ட் பார்ட்டி ஹெட் போன்ஸ் தேர்ட் பார்ட்டி ப்ளூடூத் எது வேணா கனெக்ட் பண்ணலாம் பட் ஐபோனில் அப்படி பண்ண முடியாது ஒன்லி ஐ டிவைஸ் மட்டும் தான் கனெக்ட் ஆகும் ஈவென் வாட்ச் கூட ஐ வாட்ச் ஆப்பிள் வாட்ச் மட்டும் தான் கனெக்ட் ஆகும் சார்ஜரே பார்த்தீங்கனா உங்களுக்கு வந்து சாம்சங்ல வந்து டைப் சி அந்தமாதிரி இதில் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து நிறைய சார்ஜர் இருக்கு டைப் சி லேயே நீங்கள் எந்த டைப் சி போட்டாலும் எடுத்துக்கும் பட் ஐபோன் சார்ஜர் உங்களுக்கு தெரியும் அது வந்து லைட்னிங் கேபிள் அப்படினு சொல்வாங்க அந்தமாதிரி ஒரு சார்ஜரு அந்த சார்ஜர் இருந்தால் மட்டும் தான் அது எடுத்துக்கும் தேர்ட் பார்ட்டி எல்லாம் அலோ பண்ணாது உங்களுக்கு சார்ஜிங் சிம்பிள் காட்டும் ஆனால் ஐபோனில் சார்ஜ்ஜே ஆகாது இன்னொன்று ஒரே ஒரு ப்ளஸ் என்ன ஐபோனில் அப்படினு கேட்டிங்கனா ஐபோன் வந்து ஒன் டே ஃபுல்லாக பேட்டரி பேக்கப் நிற்கும் சேம்சங் இது ஆண்ட்ராய்டு நிற்காதா அப்படினு கேட்டிங்கனா ஆண்ட்ராய்டும் நிற்கும் பட் ஐபோனை கம்பேர் பண்ணும் போது ஆண்ட்ராய்டு கொஞ்சம் பேட்டரி பேக்கப் கம்மியாக தான் இருக்கும் அதேமாதிரி கேமரா ஸ்டெபிலிட்டி கேமரா ஸ்டெபிலிட்டி ஆண்ட்ராய்டோடு ஐபோனில் தான் பெட்டராக இருக்கும் பெட்டர் எக்ஸ்பிரியன்ஸ் கொண்ட போன் வந்து கேமராவுக்கு ஐபோன் தான் எப்போதும் பெட்டரு